உங்கள் வீட்டை சுற்றியுள்ள பகுதிகளை சுகாதாரமாக வைத்திருக்க நீங்கள் என்ன நடவடிக்கைகள் எடுக்கிறீர்கள் என் வீட்டை சுற்றி சுத்தமாக வச்சுருக்கறக்கு நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா சுற்றி வந்துட்டு புல் இருந்துச்சுன்னால் அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்துட்டு முன்னாடி வீட்டு முன்னாடி வந்துட்டு நிறைய செடியெல்லாம் அழகழகா வந்துட்டு இந்த துளசி செடி தூதுவளை செடி அந்தமாதிரி செடியெல்லாம் வந்து வைப்பேன் அதுக்கப்புறம் வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு ஏதாவது குப்பை எல்லா இருந்துச்சுன்னால் அதெல்லாம் எடுத்து குப்பை தொட்டியில் வந்து ப்ராப்பரா மக்கும் குப்பை மக்கா குப்பை அந்தமாதிரி பிரித்து வந்துட்டு போடுவேன் அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த ஒரு பூச்சி சுற்றி வராமல் இருக்கிறக்காக பிளீச்சிங் பவுடர் வீடை சுற்றி வந்து போட்டுவிடுவேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ரெஸ்ட் ரூம்லாம் அடிக்கடி க்ளீன் பண்ணிடணும் அது வந்து ஒரு முக்கியமான ஒன்று நம்ம ஹைஜீனிக் வந்து யூஸ் ஆகும் வேற வந்துட்டு வாரத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு வீட்டை சுற்றி வந்து மஞ்சள் தண்ணி வந்து தெளிப்போம் ஏன்னா எந்தவொரு பூச்சியும் வந்து வரக்கூடாதுன்றக்காண்டி மஞ்சள் தண்ணியை வந்து தெளிப்போம் எப்படி வந்துட்டு வீட்டை சுத்தமாக வச்சுக்கமோ அதுமாதிரி வீட்டை சுற்றியும் நாங்கள் சுத்தமா வச்சுப்போம் டெய்லி காலைல ஏழுந்ச்சு பெருக்கி தொடச்சி கோலம் போட்டு வைப்போம் அந்தமாதிரிதான் எல்லாமே வந்து நாங்கள் க்ளீனாக வச்சுருப்போம்